எனக்கு பிடித்த மீன் வந்து ஜிலேபி கட்லா இந்த ரெண்டு மீன் ரொம்ப பிடிக்கும் மத்தி மீனும் வஞ்சரம் மீனும் குழம்புக்கு நல்லாயிருக்கும் அதிகமாக மத்தி மீனும் கிடைக்காதனால இங்கே அதிகமாக சமைக்கிறது கட்லாவும் ஜிலேபியும்தான் சமைப்போம் ஜிலேபி பக்கத்தில் குண்டேரிபுலா டேம் இருக்கிறதனால அந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஜிலேபி மீன் ரொம்ப பிடிக்கும் ஃபிரை பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் கட்லாவில் முள்ளே இருக்காது அதனால குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நானும் நல்லா விரும்பி சாப்பிடுவேன்

பொதுவாக எல்லாத்துக்கும் பிடிக்கிறது வந்து வஞ்சரம் மீன் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் வஞ்சரம் மீன் வறுத்து சாப்பிறதுக்கும் குழம்பு வைக்கிறக்கும் நல்லாயிருக்கும் அந்த